இருபத்தி மூணு ஏழு ஆயிரத்து தொளாயிரத்து தொண்ணூறு பத்து பதினொன்று ரெண்டாயிரத்து ரெண்டு எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து ரெண்டு பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஆயிரத்து தொளாயிரத்து தொண்ணூற்றி அஞ்சு பன்னிரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து பத்தொம்போது